நான் வந்து வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் எது கற்றுக்கிட்டேன்னா ரொம்பவுமே கோவப்படக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் ஏன்னா வீட்ல முதல்ல ரொம்பவுமே கோவம் வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவம் வரும் கையில கிடைக்கிற பொருள் எடுத்து கோவத்தில் போட்டு உடச்சிருவேன் யாராக இருந்தாலும் டக்குன்னு வார்த்தையை விட்டு பேசிருவேன் நான் அந்த கோவத்தை வந்து நான் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணங்காட்டி இப்போ என்னோட லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சண்டை இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு முதல்ல வந்து ரொம்பவுமே கோவப்பட்டுட்ருந்ததுனால எப்போ பார்த்தாலும் வீட்டில சண்டையாக தான் இருக்கும் எங்கே போனாலுமே ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும் இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் எதுவும் வரது இல்லை நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணதுனால